ஹலோ ஜே கே டிராவல்ஸுங்களா ஆமாம்பா நாங்கள் பாலக்கோட்டுலேருந்து தீபா பேசுறேன் உங்க டிராவல்ஸ் வந்து நல்லா அருமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் போன வாரம் கோவிலுக்கு போய்ருந்தாங்க அந்த தீர்த்தமலைக்கு கூட்டினு போய்ருந்திங்களே ஆம் அவங்க தான் அவங்க தான் சொன்னாங்க நல்லா சுற்றி காட்டுறாங்க பொறுப்பாக ஓட்டினு போறாங்கனுட்டு அதாங்க நாங்கள் இப்போது வந்து இங்கே காலபைரவர் கோவிலுக்கு அங்கே வரணும் அதுக்கு வந்து கார் வேணுங்க ஞாயித்துக்கெழம அந்த ராகுகால பூஜை இருக்குது இல்லிங்களா அதுக்கு போணும் எவ்வளோ பெரிய காருங்க சின்ன காரு பெரிய காரு ரெண்டும் இருக்குதுங்களா நாலு பேர் போகிற காருக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்களா கிலோமீட்டருக்கு தான் ஒரு நாலாயிரம் ஆகுங்களா சரிங்க ஆறு பேர் போகிறதுக்கு ஆறாயிரம் சரி சரி ஏன்னா நீங்கள் அதுலேயே கூட்டினு போய்விட்டு கூட்டினு வந்து விட்ருவிங்க ஆ சரிப்பா ஓகே கண்ணு நாங்கள் ஒரு ஆறு பேர் வரலாம்னு இருக்கிறோங்க பெரிய காரே அனுப்பிடுங்க அதுலேயே டிரைவருக்கு எல்லாம் காசா சரிப்பா நாங்கள் இந்த ராகுகாலத்துக்கு வரணும் அதுக்கு முன்னாடியே ஒரு அரமணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டா போதுங்க சரிப்பா என்னோட அட்ரஸு செல்லில் அனுப்பி விட்டுர்றங்க வந்துடுங்க